நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பதினெட்டாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி நாலு பதினெட்டாயிரத்து எட்நூற்றி முப்பத்தாறு ஒரு லட்சத்து முப்பத்து எட்டாயிரத்து நானூற்றி முப்பத்தெட்டு